கால்நடை நாங்கள் எங்கள் ஊரில் ஏ எங்கள் பு கிராமத்தில் நிறைய மாடு வெச்சுருப்போம் எல்லாம் எங்களுக்கு அனுபவம் இருக்குது அது பனி காலத்தில் வந்து அதுங்களுக்கு குளுர் தாங்காமல் பனி வெடிப்பு மடியெல்லாம் வெடிச்சிடும் பால் கறக்க முடியாது வெயில் நாளில் நல்லா இருக்கும் நுனியெல்லாம் பிடிச்சி விடுதுனாக்க நாங்கள் அதை பூச்சி மருந்தை போட்டு நல்லா தேச்சு விட்டுடுவோம் மோட்ரை போட்டு நல்லா பைப்பை தண்ணியை ப் தண்ணியை அடிச்சு நல்லா கழுவிடுவோம் ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் இருந்தாக்கா அந்த பூச்சி மருந்து போட்டு தேச்சு விட்டோம்னா அதாகவே தன்னாலே கொட்டிவிடும் ஒரு சில உண்ணி கொட்டாமல் இருந்தாக்கா நாங்கள் மோட்ரை போட்டு பைப்பை போட்டு காமிச்சு சுத்தப்படுத்திவிடுவோம் மாடு சுத்தமாக வெச்சுருந்தாலே அதுக்கு நோயே அணுகாது கிட்டே வராது நாங்கள் சுத்தமாகவே வெச்சுருப்போம் மாடு கன்று போட்டுதுன்னா சினையாக இருந்துச்சுனால் கூட அதை ஜாக்கிரதையாக பார்த்துப்போம் இப்படி தான் இப்டி இருக்கணும் சும்மா பால் கறந்துக்கின்னே இருந்தால் அந்த கோ அந்த கன்றுக்குட்டி சின்னதாக போய்விடும் அதனால் ஒரு நாலு மாதம் மூணு மா ஒரு ஒரு மூணு மாதம் வரைக்கும் கறப்போம் இல்லை ஒரு ஒரு சில டைமில் பாலுக்கு தேவை இல்லைன்னா நாங்கள் கறக்காது விட்டுடுவோம் தெம்பாக போடும் கன்றுக்குட்டி நல்லாவும் இருக்கும் வளமாகவும் இருக்கும் காளையாக இருந்தாலும் கெடேரி கன்றுக்குட்டியா இருந்தாலும் நல்ல வளமாக இருக்கும் இதை ஜாக்கிரதையாக வெச்சுக்குவோம் நாங்கள் ஜாக்கிரதையாக வைச்சிருந்தா அந்த மாட்டால் நம்பளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பசு மாடு வெச்சுருக்குறவங்க நல்ல வசதியாக வாழ்வாங்க நல்லாவும் கொடுக்கும் நமக்கு நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பால் எல்லாத்துக்குமே பால் தயிர் எல்லாத்துக்கும் எ எல்லோருக்குமே தேவைப்படுற பொருள் தான் அது எந்த நோயும் வராது வயதானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே பால் தான் தேவைப்படுது அதனாலே நாங்கள் மாடு வெச்சுருப்போம் எந்த காலத்திலையும் மாட்டை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே நஷ்டம் வராது நோயும் வர விடாத நாங்கள் தடுத்துடுவோம் முன்னாடியே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை பார்த்துருவோம் காலில் கோமாரி வரும் அதுக்கு எண்ணெயெல்லாம் விளக்கெண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா சுட வெச்சு காய்ச்சி அதுக்கெல்லாம் பஞ்சை போட்டு துடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இதை ஊற்றுவோம் நாங்கள் பெனாயில் கெனாயில்லாம் ஊற்றுனம்னா அது சுத்தமாகவே காலியாயிடும் நல்லா உனந்துரும் மாட்டு டாக்ட்ரு வர வேண்டிய வேலையே இல்லை எங்களுக்கே எல்லாம் தெரியும் அதை ஜாக்கிரதையா வெச்சிருந்தோம்னா அதுக்கு தகுந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும் நிறைய மாடு வெச்சுருப்போம் நிறைய கன்றுக்குட்டி போடும் வயதான மாட்டை விற்றுருவோம் சின்ன கன்றுக்குட்டியை நாங்கள் வெச்சுப்போம் நல்ல நிறைய மாடாயிடும் எங்களுக்கு மாட்டால் ஒரு கஷ்டமும் இல்லை நல்ல லாபம் தான் கிடைக்கும் இப்போ கோழி கோழி வெச்சுருப்போம் நாங்கள் கோழி முட்டை போட்டுக்குன்னே இருக்கும் நாட்டுக்கோழி வெச்சுருப்போம் பெரிய கோழியும் வெச்சுருப்போம் எல்லா அது கூட எங்களால் கு எங்களுக்கு நஷ்டமே வராது ஒரு சில கோழிங்கள் வந்து இங்கையே போட்டுவிடும் முட்டையை எடுத்து ஜாக்கிரதையாக வெச்சு அவையும் காக்க வெச்சுருவோம் ஒரு சில கோழி அங்கே இங்கேன்னு போச்சுன்னாக்கா முட்டையை எடுத்துடுவாங்க அதையும் நாங்கள் தேடி பிடிச்சி எடுத்துன்னு வந்து வெச்சுக்குவோம் எடுத்து வந்து வெச்சு அவையும் காத்துதுன்னா நல்லா குஞ்சு பொறிச்சிடும் வீட்டுக்கு தேவைப்படுற முட்டையை எடுத்துக்குவோம் மீதியெல்லாம் குஞ்சு பொறிச்சு நல்லா விற்றுருவோம் அதுலையும் நல்ல லாபம் தான் கிடைக்கும் நாங்கள் எதில் க வைச்சாலும் அதுக்கு எங்களுக்கு நஷ்டம் வர்றதே இல்லை லாபம் தான் வரும் நஷ்டம் வருதுன்னு சொல்ல முடியாது